சுகாதாரம் போக்குவரத்து கல்வி மற்றும் அப்படி அடிப்படைத் தேவைகளை வந்து எல்லாம் வந்து சிறந்ததாக மாற்றணும் அப்டின்னாக்கா அரசு வந்து நிச்சயமாக உதவணும் அதுக்கு வந்து பஞ்சாயத்து அரசுகளிடம் இருந்து ஒத்துழைப்பு எங்களுக்கு வேணும் ஒத்துழைப்பு பஞ்சாயத்து அரசு அப்படின்னாக்கா ப்ரெசிடெண்டு ப்ரெசிடெண்டோடய ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னாக்கா அந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சாலைகளை வந்து நம்மளால் சரியாக போட முடியும் அந்த சாலைகள் சரியா தரம் இருந்துச்சுனாக்கா தரமாக இருந்துச்சு அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து நகர்ப்புற டவுனை வந்து கிராமத்தோட இணைக்க முடியும் அப்படி டவுனை வந்து கிராம கிராமத்தோடு இணைக்கும் பொழுது நகரத்தை வந்து டவுனோடு இணைச்சாக்கா சிறந்த நகரமாக வந்து அமையும் எல்லாமே வந்து சிறந்த நகரமாக அமையும் போக்குவரத்தும் வந்து சிறப்பானதாக இருக்கும் ஒரு கல்வி வருது அப்படின்னாக்கா அந்த கல்விக்கு அந்த மாணவர்களை வந்து அதிக சலுகைகள் கொடுக்கணும் ஒரு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு அவன் வந்து தமிழ் முறையில் படிக்கிறானாக்கா அந்த தமிழ் முறையில் படிக்கிற மாணவனுக்கு முதலிடம் கொடுக்கணும் இப்போ வந்து கவுர்மெண்ட் வந்து அதை முதலிடம் வந்து எல்லா மாணவருக்கும் தமிழில் க படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்குது அது என்னன்னால் அரசு பள்ளியில் வந்து மாணவர்கள் வரு சேர்க்கை வந்து இப்ப அதிகமாயிகிட்ருக்கு அதே மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா நிச்சயமாக வந்து சிறந்த ஒரு இந்தியாவாக வந்து நம்ம மாற்ற முடியும்